நட்சத்திரங்களுக்கு பின்னால் உள்ள புராணக் கதைகள்னு பார்த்தாக்கா எங்கள் ஊர் வந்து ஒரு கிறிஸ்துவ கிராமம் அதனால் எங்கள் மூதாத மூதாதையர்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்ன கதை வால் நட்சத்திரன்னு ஒன்று தோன்டும் அது வந்து இயேசப்பா பொறக்கறதுக்கு முன்னாடி அந்த வால் நட்சத்திரம்தான் தோன்றி இடையர்களுக்கும் அரசர்களுக்கும் வழிகாட்டியாக இயேசப்பா பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இயேசப்பாக்கிட்ட அந்த நட்சத்திரம் தான் வழிகாட்டியாக இருந்து கொண்டு போய் அவுங்கள சேர்த்துச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டுருக்குறோம் ரெண்டாவது பார்த்தாக்கா விடிவெள்ளி நட்சத்திரம் அந்த விடிவெள்ளி நட்சத்திரன்றது வந்து இந்த காலத்தில் தான் டைம் பார்க்கறத்துக்கோ பலவிதமான சாதனங்கள் இருக்குது ஆனால் அப்போதைக்கு பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாக்கா அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்த்துதான் பொழுது விடிஞ்சிடுச்சு அது தோன்றுமா பொழுது விடியிற சமயத்தில் அதை பார்த்துட்டு பொழுது விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வயசானவங்கள்லாம் வேலை வேலைக்கு போகறதுக்காக எழுந்து கிளம்புவாங்கலாம் அடுத்தது வந்து எரி நட்சத்திரம் அந்த ஏரி நட்சத்திரன்றது வந்து அது எரிஞ்சி விழப்போகற சமயத்தில் நம்ம கண்ணால் பார்த்துட்டோம்னா அது நமக்கு நான் ஞாபக மறதியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டுருக்குறோம் அதுவும் இல்லாமல் அந்த எரிஞ்சி விழகிற ஒரு துண்டு பூமியில விழுந்துச்சுன்னா அது விலை மதிக்க முடியாத ஒரு உலோகமாக மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டுருக்குறோம் இதெல்லாம் வந்து புராணக் கதைகள்